மேம் வணக்கம் மேடம் ஆ ஆமாங்க மேடம் என்னென்னா உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் வந்து ரூல்ஸையே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான் மேடம் சேட்டை ஓவர் சேட்டை செய்கிறான் எதையுமே கேட்க மாட்றான் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் க்ளாஸில் மிஸ் கவனிக்க நடத்துறதை கவனிக்கவே மாட்டேங்கிறானாம் ஒரே கம்ப்ளைண்ட் அதான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் மேடம் நீங்களுமே கொஞ்சம் வீட்டில் கண்டித்து வையுங்க நாங்களும் இங்கே கண்டித்து வைக்கிறோம் ஆ அதான் அதான் அது அதுக்கு நாங்கள் அவன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமில்ல மேம் ஆ அதனால நீங்களும் கொஞ்சம் கண்டித்து வையுங்க சரிங்க மேடம் சொல்கிறேன் சரிங்க மேடம் நாங்களுமே அதை கவனிக்கிறோம் நாளைக்கு க்ளாஸில் அதை கவனிக்கிறேன் மேம் சரிங்க மேடம் நாங்களுமே கண்டிக்கிறோம் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேம் ம் ம் ஓகே மேம்